அன்றாட வாழ்க்கையில் தமிழ்மொழியில் நிறையா வழக்கு சொற்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தகுந்தமாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கனா பேசுகிறாங்க அது வித்தியாசமாக இருக்குது இப்போ திருப்பூர் எடுத்துக்கிட்டிங்கனா தாத்திவுடு அப்படிங்குற ஒரு சொல் இருக்குது அது திருப்பூர் மாவட்டத்துக்கு உண்டான வட்டார வழக்கு சொல் அதுமாதிரி இங்கிட்டு அங்கிட்டு என்னது உன்னது என்ற சொட் சொரு சொற் சொடர்கள்லாம் நிறையா இருக்குது அது என்ன சொல்கிறாங்கனா கொங்கு தமிழ் வட்டார வழக்கு அந்தமாதிரி சொல்கிறாங்க தமிழ்மொழியில் அதுமாதிரி தேனி அந்த சைடு போய் பார்த்திங்கனா அங்கே பயன்படுத்திகிட்டுருக்கக்கூடிய வட்டார வழக்கு சொற்கள் வித்தியாசமாக இருக்குது இப்போ அங்கே மொனா அப்படிங்குற ஒரு சொல் இருக்குது மொனா அப்படின்னா திமிர் என்று அர்த்தம் இப்படி தமிழ்ல சொல் தொடர்கள் நிறைய இருக்குது அதுமாரி சென்னையில் வாழைப்பழத்தை வாயபயம் வாழைப்பழம் என்று வேற சொல்றாங்க இங்கே கோவையில் கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய வழக்குச்சொற்களை சற்று வித்தியாசமாக இருக்குது நீங்கள் கோவை போயிருந்திங்கனா தெரியும் அங்கே பேசக்கூடிய மக்களுடைய சொற்கள்லாம் வந்து பார்த்திங்கனா பெரும்பாலும் வட்டார வழக்கு சொற்களாகதான் இருக்குது இன்னொன்று தமிழ்ல அன்றாட உரையாடல்ல ஆங்கிலம் கலந்து பேசக்கூடிய நிறையும் இருக்குது யாரும் தூய்மையான தமிழ எல்லாம் பேசல ஆங்கிலம் கலந்துதான் நம்ம என்ன செஞ்சிட்டிருக்குறோம் பேசிட்டிருக்குறோம் பேசும்போதே வந்து நம்மை அறியாமல் சில சொற்கள் வந்து பார்த்திங்கனா வந்துவிடுது பேசும்போது நம்மை அறியாமல் வரும்பொழுதும் கூட சில வட்டார வழக்கு சொற்களும் மண் சார்ந்து பண்பாட்டு சார்ந்து நிறையா சொற்கள் வந்து பார்த்திங்கனா என்னது வந்து விழுந்துவிடுது அதை குறை எல்லாம் சொல்லமுடியாது அது மண் சார்ந்தது அவ்வளோதான்